நான் கிருஷ்ணகிரி இருக்கோம் தேவசானத்தில் இருக்கோம் இங்கே தோட்டத்தில் வந்து பூச்செடிகள் வந்து அதிகமாக நான் வச்சுருக்கேன் அந்த பூக்கள் வந்து ரோஜா பூ குண்டு மல்லி சம்பங்கி நிறைய பூ வச்சுருக்கோம் அது பா பூக்கு மலர்ந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு தோட்டத்தில் வந்து அழகாக இருக்கும் சூப்பராக இருக்கும் பூச்செடி வந்து பார்த்து ரசிப்பேன் பறிச்சு கொழந்தைங்களுக்கு எனக்கு கட்டி தலையில் வைச்சுப்போம் வாழை வாழைமரம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னால் பழங்கள் வந்து வீட்டிலே வெச்சு வளர்த்து பக்கம் அக்கம் நாங்கள் குழந்தைங்களுக் கொடுப்போம் வாழைப்பழம் பக்கம் அக்கம் இருக்கவங்களுக்கு எல்லாம் எங்கள் தோட்டத்திலிருந்து வைச்சோம் வாழைப்பழம் இதாயிருக்குது அடுத்தவங்களுக்கு கொடுப்போம் மிக சந்தோஷமாக இருக்கும்